ஹலோ அம்மா நான் மீனா பேசுகிறேங்மா ஹலோ ஆ நாளைக்கு வீட்டுக்கு வரப்போது நேரத்திலே வந்துடுங்க கொஞ்சம் வேலை இருக்குது எக்ஸ்ட்ரா நீங்கள் வேலை செய்கிற மாதிரிருக்கும் வீட்டில் ஃபங்சன் வெச்சுருக்காங்க ஆ அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்துப் பேருக்கு சமையல் செய்கிற மாதிரி இருக்குதுங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு பத்துப் பேருக்கு எக்ஸ்ட்ரா சமையல் செய்யணும் காய்கறி இதெல்லாம் வெட்டுற மாதிரி இருக்குது வீட்டில் ஹோம் கிளீனிங்கும் இருக்குதுங்க அந்த வேலையெல்லாம் முடிக்கணும் சரி நீங்கள் சாயந்திரம் லேட்டாக நேரத்தில் போய்விட்டிங்கனாலும் பரவாயில்ல காலையில் சீக்கிரம் வந்துடுங்க ஆ கண்டிப்பாக நேரத்திலே வந்துடுங்க லேட்டாக போகுது ஆஆ ஆ பொரியல் சாம்பார் ரசம் இந்தமாதிரி கூட்டு இந்தமாதிரிலாம் செய்யணுங்க காலையில் மார்க்கெட்டுக்குப் போய்விட்டு வந்துவிட்டுதான் செய்ய ஆரம்பிக்கணுங்க இந்த மாதிரி காய் எல்லாம் வாங்கிகிட்டு வந்துடணும் நைட்டே நாளைக்கு ஈவினிங்கே ஃப்ரியாக இருந்தோம்னால் காயெல்லாம் கட் பண்ணி வெச்சுர்லாங்க நாளைக்கு கோயிலுக்குப் போகிறதுனால பூஜை அந்த சாமானெல்லாம் எடுத்து வைக்கணுங்க கழுவி வைக்கணும் அந்த வேலையெல்லாம் செய்யணும் சரி அதுக்கு தான் நீங்கள் நேரத்தில் வந்துட்டிங்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அதனால தான் கேட்கறேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுனாலும் சொல்லிடுங்க

ஆ சரி சரிங்க அதுக்கு தான் சரி காலையில் நீங்கள் வந்துடுவீங்ளா இல்லை வண்டி ஏதாவது அனுப்பணுமா வந்துடுவீங்களா நேரமாக இல்லை வண்டி எதாவது அனுப்புணுனாலும் அனுப்பி வைக்கிறோம் அதனால லேட்டாகி லேட்டாகி காலையில் நேரத்திலே எட்ரை எட்டு மணிக்கெல்லாம் வந்துடுருங்க ம் எட்டு மணிக்காட்டாக வந்துவிட்டாக்கூட ஈவினிங் ஒரு மூணு மூணே காலுக்கு போயிடுற மாதிரி இருக்கும் ம் சரி அதனாலதான் எல்லாேரும் சாப்பாடு எல்லாம் இங்கேயே சாப்பிட்டுக்கலாங்க ம் ம் அதனாலதான் கேட்டேங்க